சார் சம்ஸ்கிருதம் அல்லது ஆங்கிலம் போன்ற பிறமொழிகள் தமிழ் மொழியை எப்படி தாக்கத்திற்கு உட்படுத்துன்னு கேட்குறீங்க சார் தமிழை அடிச்சுக்கிறத்து யாரும் இல்லை சார் சரிங்களா அந்த காலத்திலிருந்தே இது வந்து நம்பளுக்கு வந்து தமிழ் தான் நம்மளோடய தாய்மொழி அது தமிழ் வந்து அழிவுக்கு இடமே கிடையாது மற்ற மொழிகளை கூட நீங்கள் அழிச்சுட்லாம் ஆனால் தமிழை வந்து மிகச்சிறந்த மொழிதான் அது அப்போருந்தே உருவாக்கப்பட்டது அரசர்கள் அதுக்கு முன்ன காலத்திலிருந்தே கல்வெட்டுகளில் பார்த்திங்கன்னா தமிழ் மொழிதான் இன்றைக்கு இருக்குது அந்த மாதிரிதான் தமிழ் மொழியை வெல்ல யாராலையும் முடியாது